நான் ஒரு பெட் கவர் ஒன்று ஆட்ரு பண்ணிருந்தேன் எங்க வீட்டில் வந்து அந்த பெட்டுக்கு வந்து எங்கேயுமே வந்து அந்த சைஸுக்கு வந்து கிடைக்கல வெளியில் கடைலலாம் கேட்கும்போது சரி ஓகே நம்ம ஆன்லைனில் ஆட்ரு பண்ணி பார்ப்போம் அந்த சைஸுக்கு வருதா இல்லைனா ரிட்டன் பண்ணிடலாம் அப்டின்னு சொல்லிவிட்டு நான் ஆன்லைனில் ஆட்ரு பண்ணிருந்தேன் அந்த பெட் கவர் வந்து பாக்குறதுக்கும் நல்லாருந்துச்சு அந்த ஃபோனில் பார்க்கும்போதே டிசைன் கலர்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது சரி ஓகே இதை நம்ம வாங்கிக்கலாம் அப்டின்னு சொல்லிவிட்டு பாத்தேன் அதில் ரேட்டிங்ஸும் நல்ல ரேட்டிங்ஸ்தான் நல்ல ஸ்டார்ஸ் போயிருந்தது ஓகே நம்ம ஆட்ரு பண்ணிடலாம் அப்டின்னு சொல்லிவிட்டு நான் ஆட்ரு பண்ணேன் ஆட்ரு பண்ணும்போது வந்து என்னன்னா கேஷ் ஆன் டெலிவெரியா அந்த மாதிரிலாம் கேட்டுச்சு நான் கேஷ் ஆன் டெலிவெரியே பண்ணிட்றேன் அப்டின்னு சொல்லி சொல்லிருந்தேன் ஒரு ஒன் வீக்கில் ஒரு செவன் டேஸ் ஆகும் அப்டின்னு சொன்னாங்க ஸோ நான் ரொம்ப ஆவலா காத்துட்ருந்தேன் செவன் டேஸ் ஆச்சு டெலிவெரியும் வந்துருச்சு எனக்கு டெலிவெரி ஆனதுக்கப்றம் அந்த பெட் ஷீட்டை ஓபன் பண்ணி பாத்தேன் நான் சொன்ன கலர் டிசைன் எல்லாம் வந்து அதில் பர்ஃபெக்ட்டாக சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சி ஏன்னா வெளியில் போய்ட்டு நான் நிறைய கடையில் போய் கேட்கும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச டிசைன்லேயும் இல்லை அந்த சைஸுக்கு பிடிச்ச டிசைன் இருந்துச்சுன்னா சைஸ் இருக்காது ஆனால் இந்த ஆப்பில் நான் ஆட்ரு பண்ணி எனக்கு வந்ததுக்கப்றம் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்த கவர் வந்து பிடிச்சிருந்துச்சி அந்த கவரை அந்த பெட் கவர் வந்து பாக்குறதுக்கே வந்து ஒரு ஸ்மூத்தான இதாக இருந்துச்சு ஏன்னா அந்த மாதிரி பார்க்கவே இல்லை அது வேற கடையில் போய் பாத்தப்பவும் நான் அந்த மாதிரி குவாலிட்டியில் பார்க்கல ஆன்லைனில் ஆட்ரு பண்ணி வந்து இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு அப்டின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதில் அந்த டிசைன் பார்த்திங்ன்னா எல்லாம் வந்து ஹேண்ட் ஒர்க்கு பண்ண மாதிரியே இருந்தது ரொம்ப பொறுமையாக இருந்துச்சு ஆனால் நான் வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்குதான் வந்து அந்த பெட் ஷீட்டை ஆட்ரு பண்ணிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஹேண்ட் ஒர்க் அந்த டிசைன்லாம் பாத்திங்கனாலே வந்து நீங்கள் பாத்திங்கனாலே உங்களுக்கே வாங்கணும் அப்படிங்கறது போல் வந்து ஆசை வந்துடும் அந்த மாதிரி இருந்தது அது அந்த அந்த ஓரத்தில் வந்து ஸ்டிச்லாம் போட்டிருந்தாங்க அந்த ஸ்டிச்லாம் வந்ததும் மாடலாக டிசைன் மாடலாக போட்டிருந்தாங்க அந்த ஸ்டிச்சிங் மேலல்லாம் ஏன்னா ஸ்டிச்சிங் தெரிய கூடாது அப்படிங்கறத்துக்காக அந்த ஸ்டிச்சிங் மேலலாம் வந்து டிசைன் போட்டிருந்தாங்க எப்பவும் நார்மலாக பெட் கவர் ஆட்ரு பண்ணியிருந்தோம் அப்படினா வந்து ஒரு மூணு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒன் பக்கம் ஓப்பனாக இருக்கும் ஆனால் இது எப்படி இருந்துச்சு அப்படினா ரைட் டு இந்த சைட் மேலேயும் கீழேயுமே வந்து ஓப்பனாக இருந்தது அப்டியே நம்ம ஈஸியாக கழட்டி மாட்றதுக்கும் அங்க ரோப் மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த ரோப் வச்சு கட்டிக்கலாம் இல்லை அது கலையாமல் அந்த ரோப் எடுத்து கட்டிவிட்டோம் அப்படினா நம்ம படுத்திருந்துட்டு எந்திரிச்சால் கூட அந்த பெட்டு வந்து கலையாது அப்டியே இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த பெட் கவர் கொடுத்ததுனால அந்த கவரு சூப்பராக இருந்துச்சு அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வந்து எனக்கு ஒரு ஆன்லைன் ஆட்ரு பண்ணதில் எனக்கு ஒரு இது ஒரு பாசிட்டிவாகவே இருந்தது